எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி ஹவர்ஸ் இருக்கும் அந்த மீதி பேலன்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எப்படின்னால் காலையில் ஒரு டூ ஹவர்சும் நைட்டில் டூ ஹவர்சும் வந்து கட் பண்ணிவிடுவாங்க இப்போ சொல்லவே வேண்டாம் சம்மர் டைம் என்றதுனால் அடிக்கடி கட் ஆகுது இதனால் வந்து ரொம்ப அவஸ்த்தைப்பட்டுட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோருமே அனல் அனல் வீசுறதுனால் வந்து கரண்ட் இல்லைனா ரொம்ப கஷ்டமா இருக்குது வில்லேஜ்னால் கூட பரவாயில்லை மேனேஜ் பண்ணிவிடுவாங்க இங்கே சிட்டிஸ்லாம் வந்து சுத்தமாக சுத்தமாக இருக்க முடியாது கரண்ட் இல்லைனா அப்படின்னால் வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா சமைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு வரணும்னால் கஷ்டப்படுவாங்க நைட் டைம்லல்லாம் பவர் பவர் போயிடுச்சு அப்படின்னால் கடைக்குப் போயிட்டு வரதுக்கு இல்லை ஒரு வண்டி எடுத்துட்டு வெளியில் போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க வில்லேஜில் பார்த்திங்கன்னா நைட் டைமில் கரண்ட் இல்லை அப்படின்னால் வெளியே போயிட்டு வராங்கன்னால் நைட்டில் என்ன என்ன கீழே வரும் எதாவது பூச்சி எதாவது வரும் அப்படின்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இருட்டாக இருக்குன்றதுனால் அவங்க பார்த்துட்டு போக முடியாத அளவுக்கு இருக்கும் கரண்ட் தமிழ்நாட்டுலலாம் பார்த்திங்கன்னா நிலக்கரி இருக்கிற இடம் சொல்லுவாங்க ஆனால் இங்கே இல்லை மற்ற ஸ்டேட்டில் வந்து கரண்ட் எனிடைம் இருந்துட்டு தான் இருக்குது ஆனால் நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா அடிக்கடி கரண்ட் போயிகிட்டே இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்